ஆ ஹலோ நான் ரெட் டேக்ஸிங்களா சார் நாங்கள் இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன் சார் இப்போ நைன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் வீட்டுக்குப் போகணும் நீங்கள் எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுவீங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கேட்பீங்க ஒரு ஐநூறுரூவா எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோ மீட்டர் அஞ்சு டூ பத்து கிலோ மீட்டர் வரும் சார் பத்து கிலோ மீட்டர் வரும் சார் அந்த டிஸ்டன்ஸுக்கு அந்த அவ்வளோ தூரம் வரும் சார் ஸோ எவ்வளோ அமௌண்டு கேட்பீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கக்கிட்ட சொல்லிடுவேன் சார் வர முடியுமா வர முடியாதானு தெளிவாக சொல்லிடுறேன் சார் நீங்கள் எவ்வளோ நேரம் சார் ஆகும் இங்கே வரதுக்கு அஞ்சு நிமிஷத்தில் வந் அஞ்சு நிமிஷத்தில் வந்திருவீங்களா சார் சரி சரிங்க சார் சார் இப்போ எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கோம் சார் மொத்தம் மூணு பேத்துக்கும் அதே அமௌண்ட் தானாங்க சார் ஆ ஓகே சார் மூணு பேரும் நான் ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு எந்த ஊருனா அரசன்பட்டியில் இறங்கிருவோம் சார் இன்னோரு ஆள் வந்து அந்த பக்கம் அம்மாபேட்டையில் இறங்கிருவோம் சார் இன்னோரு ஆள் வந்து வளசூர்ல விட்ருணும் சார் மூணு பேர் போகிறோம் சார் இப்போ அன்டைம்னால் இரநூறுவா எக்ஸ்ட்ரா கேட்கறீங்க ஆமாம் தானே சார் சரி சார் தல இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இரநூறுவாயா சார் இல்லை மூணு பேர் சேர்த்தி இரநூறுவாயாங்க சார் ஒவ்வொருத்தருக்கும் இரநூறுவாயாங்க சார் சரி சரிங்க சார் சார் லக்கேஜுலாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அதிகமாக ஒன்றும் இல்லைங்க சார் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ பிக்அப் டைம் வந்து அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு பை அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னா நாங்கள் இப்போ ட்ரெயின்ல வந்துட்ருக்கோம் சார் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ சேலம் வந்துகிட்ருக்கோம் சேலத்துக்கு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரீச்சாயிட்டோனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் சார் இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் அஞ்சு நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருவோம் சார் நான் வந்தொடன்னே ஃபோன் அடிச்சிங்கன்னா நீங்கள் வரதுக்கும் நான் இங்கேயிருந்து அங்கே வரதுக்கும் ரெண்டு பேரும் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும் சார் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னாலும் நான் இங்கேருந்து வெளியே வந்தேன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெளியே வந்தேன்னா உங்கள் ரெட் டேக்ஸியை பார்த்தொன்னே நான் வந்து உங்கள் அந்த வண்டியில் ஏறிக்கிட்டேனா நீங்கள் என்னை போய் ட்ராப் பண்ணி வீட்டில விட்டுருங்க சார் அவ்வளோதாங்க சார் அதுக்கப்பறம் நீங்கள் ஒரு என்ன அமௌண்ட் பேசினமோ அதை நான் கொடுத்துட்றேன் சார் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார் மிக்க நன்றி சார் ஆ ஓகே சார்